இப்போது நான் போகிற கோயில்னு எடுத்துக்கிட்டோம்னா முத்துமாரியம்மன் கோயில் இது பிரசித்தி பெற்ற கோயில் இதுக்கு பங்குனி மாதத்தில் வந்து திருவிழா வந்து சூப்பராக நடக்கும் அது எப்படினா சுட்டு வட்டார மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கூடி பால் குடம் காவடி வேல் குத்துதல் என அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு கோயில் இது எங்கே இருக்குது இந்த கோவில்னால் காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன் கோவில் இங்கே வந்து எப்படினா கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு நேர்த்தி கடன் வச்ச எல்லாத்தையும் செலுத்தறது பாரி போடுறது பாரி போட்டதுக்கு தூக்கறது எட்டு நாளும் மொளை கொட்டுறது அந்தமாதிரி சூப்பரான ஒரு திருவிழாவா நடக்கும் இந்த கோயிலில்